ஏன் பேர் வந்து பிரியங்கா நான் வந்துவிட்டு வேளாங்கண்ணியில தான் பிறந்தேன் ஏன் டேட் ஆப் பர்த்னு எடுத்துகிட்டா இருபத்தி மூணு ஒன்று தொண்ணூற்றி ஏழு ஏன் நான் இதை சொல்லுறேன்னா அந்த தொண்ணூற்றி ஏழுல இருந்து இப்போ நடக்கிற இருபத்தி நாலு அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஏன் ஃபேமிலி கூட தான் இருந்துருக்கேன் அந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலி கூடயே இருந்து அவங்களைப் பற்றியும் நான் புரிஞ்சுக்காமல் இருந்துருக்கேன் ஆனால் அந்த இருபது வருஷம் அவங்களைப் பற்றி புரிஞ்சுக்காமல் இப்ப தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் வேளா இங்கே நான் வந்து வேளாங்கண்ணியில பிறந்து வேளாங்கண்ணியிலயே இத்தனை வருஷம் இருந்து வேளாங்கண்ணி ஸ்கூல்ல தான் ப படிச்சேன் படிச்சிவிட்டு ட்வெல்த்து வரைக்கும் வேளாங்கண்ணி ஸ்கூல்ல தான் படிச்சேன் எல்லா டீச்சர்ஸ் கூடயும் ஜாலியாக இருப்பேன் நல்லா ஃபண் பண்ணி டான்ஸ் அது இதுன்னு வேளாங்கண்ணி ஸ்கூல்லயே படிச்சு ஜாலியாக இருந்த பொண்ணு தான் நான் அதற்கப்பறம் ட்வெல்த்து முடிச்சோனே எங்கேயோ போய் இருக்கணுமே அப்படின்னு பயந்து பயந்து திருச்சி ஜோசப் காலேஜ்ல போய் படிச்சேன் நான் அங்கே வந்து ஒரே ஒரு ஒரு வருஷம்தான் இருந்தேன் அதற்கப்பறம் இருக்க முடியல அந்த ஒரு வருஷமும் ரொம்ப எப்படி சொல்லுறதுன்னா ரொம்ப இக்கட்டான ஒரு சூல்நிலை ஃபேமிலியை விட்டு இருக்க முடியாமல் வேளாங்கண்ணியை விட்டு இருக்க முடியாமல் அவ்வளது தவிச்சி அந்த ஒரு வருஷம் அங்கே இருந்தேன் அந்த ஒரு வருஷமும் எனக்கு பிடிச்ச படிப்பை படிக்க முடியலையேன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு எனக்கு ஏன்னா என்னயை சேந் நான் படிக் அங்கே ஜோசப் காலேஜ்ல படிச்சது வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சேன் ஆனால் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது நான் நினச்ச படிப்பு என்னான்னா நான் வந்துவிட்டு டான்ஸ் ஆடுவேன் நல்லா பா டான்ஸ் ஆடுவேன் ஒருத்தவங்களை ஃபன் பண்ண வைப்பேன் அந்த மாதிரி அதாவது கலை சம்பந்தமாக போகணுனுன்னு ஆசைப்பட்டேன் விஸ்காம் இந்த மாதிரி ஆனால் எங்கள் அம்மா வீட்டில எங்கள் அம்மாவும் அப்பா எல்லாம் உடலை அதெல்லாம் அவளுக்கு இதாக இருக்காது வேலை கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லி பிஎஸ்சி மேக்ஸ் படிக்க வச்சாங்க ஆனால் நான் அங்கே ஒரு வருஷம்தான் படிச்சேன் ஏன் இதை நான் சொல்லுறேன்னா நம்பளுக்கு பிடிச்ச படிப்புன்னு நம்ப போனோம்னா அங்கே நம்மளால் சர்வே பண்ண முடியும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியுன்னு நான் அந்த ஒரு வருஷத்தில் புரிஞ்சுக்கிட்டேன் அதற்கப்பறம் ஏன் லைஃப் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு அந்த ஒரு வருஷம் அங்கே இருந்துவிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு வந்தேன் எங்கள் வீட்டுக்கு வந்தோனே எனக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிவிட்டு அதனால் ஒரு வருஷம் என்னால் நடக்க முடியாமல் போயிட்டு படுத்தப்படுக்கையாகவேதான் இருந்தேன் அதோட அந்த ஒரு வருஷம் போக முடியாமல் போகவும் அந்த படிப்பயே டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு வீட்டில தான் இருந்தேன் வீட்டில வந்து அதாவது எங்கள் அத்தை மூலியமாக போய் கரஸில் வந்து இந்த நாகப்பட்டினம் தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டின்னு இருக்கும் அங்கே போயிவிட்டு நான் வந்து பிஏ தமில் போட்டேன் ஏன்னா அது மட்டும்தான் வீட்டில இருந்து படிக்க முடியும் அப்படின்னு அந்த மாரி கரஸில் போட்டுவிட்டு இங்கே சின்னதாக கோயிலில் வேலைக்கு போயிவிட்டு அப்படிதான் இருந்தேன் நான் அதற்கப்பறம் எங்கள் அம்மா வந்து வேலையை வேலைக்கெல்லாம் போகவேணாம் எதாச்சும் படின்னு சொல்றப்போ டிடிஎட்டு போய் நாகப்பட்டினம் புத்தூரில் வந்து டிடிஎட்டு அதாவது ஆசிரியர் பயிற்சின்னு இருக்கும் அது போய் ரெண்டு வருஷம் படிச்சேன் அது படிச்சு முடிச்ச உடனே டிகிரியும் முடிஞ்சிருச்சு அதற்கப்பறம் பிஎட்டு படிச்சேன் பிஎட்டு படிச்சிட்டு வேலை நான் படிச்ச ஸ்கூல்லயே நான் படிச்ச டீச்சர்ஸ்ங்கள்கிட்டயே நானும் போய் ஒரு நான் அவங்கள்கூட ஒரு டீச்சராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் ஒர்க் பண்ணி சந்தோஷமாகதான் இருந்தேன் அப்பயுமே எங்கள் அம்மா அப்பா என்ன வந்து புரிஞ்சுக்கில்லையா என்னன்னு எனக்கு தெரியல அதாவது எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு நல்லது செய்யல ஏன் மேலே பாசமாக இல்லை இப்படிதான் நான் வந்து ஏன் கண்ணோட்டம் இருந்துச்சு நான் ரொம்ப நான் எங்கள் அம்மா அப்பா மேலே பாசமாக இருப்பேன் போ ரொம்ப பொசஸிவ்வாக இருப்பேன் ஏன் தம்பி தங்கச்சிங்களுக்காக இது பண்ணுறாங்களா அப்படின்னு ஆனால் அவங்க அப்படி இருந்ததே இல்லை அது எனக்கு இப்ப தான் புரிஞ்சிச்சு எங்கள் அப் நான் வந்து எங்கள் அம்மா பேசுனாங்க நர்சிங் படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிஎஸ்சி நீ மேக்ஸ்ஸையும் முடிச்சுடு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்போ எனக்கு புரியலை இப்போ எனக்கு புரியுது நான் அந்த படிப்பை படிச்சிருந்தேன்னா நான் இப்போ வந்து இந்த மாரி ஒரு நிலமையில இருந்துருக்க மாட்டேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிருக்கேன் நிறையா நேரம் வந்து ஃபீல் பண்ணிருக்கேன் பெத்தவங்க சொன்னதை கேட்டுருக்கலாமே அப்படின்னு இந்த படிப்பு விஷயன்னு மட்டுமே இல்லை ஏன் கல்யாண விஷயமும் சரி ஏன் வாழ்க்கையும் சரி பெத்தவங்களை நம்பி போயிருந்தேனாக்கூட ஒரு நல்ல ஒரு நல்ல லைஃப் கிடச்சிருக்கும் அப்படிதான் நினக்கிறேன் இப்பையும் நான் லவ் பண்ண பையனோட நல்லா தான் இருக்கேன் இருந்தாலும் ஒரு சின்னச் சின்ன விஷயம் அவங்க வீட்டில நடக்கிறப்போ அந்த மாரி ஒரு தாட் வந்துரும் எனக்கு அதெல்லாம் மீறி தான் வாழ்க்க அப்படின்னு இருக்கும் அதற்கப்பறம் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிகிட்டு போறப்போ ஏன் வீட்டில யாரும் பேசல அவங்க வீட்லையும் யாரும் பேசல ஆனால் வித்தின் ஒரு மாதத்துலயே ஏன் வீட்டில வந்துட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சுவிட்டாங்க என்னை ஏற்றுக்க ஆரம்பிச்சுவிட்டாங்க என்னையை பிரிஞ்சு ஏன் வீட்லையும் இருக்க முடியல அப்பறம்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த இதில் அந்த ஒரு மாதம் கேப்பில ஏன் ஃபேமிலி என்னையை எவ்வளவு தூரத்துக்கு மிஸ் பண்ணிருக்காங்க என்னையை எந்தளவுக்கு பார்த்துருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுகிட்டேன் நான் வீட்டுக்கு வந்த பிறகு இப்போ எனக்கு குலந்த பிறந்துட்டு அந்த குலந்தையோட நான் ஏன் வீட்ல தான் இருக்கேன் ஏன் மாமியார் வீட்டில கூட இல்லை ஏன்னா ஏன் மாமியார் வீட்டில ஏன் மாமியார் வந்து தனியாக இருந்துக்கோ சமைச்சுக்கோ அப்படின்னு சொல்லுறாங்களே தவிர அவங்க வந்து ஏன்கூட ஒரு இதாகவே இல்லை அப்ப தான் எனக்கு எங்கள் அம்மாவை பற்றி புரிஞ்சிச்சு எங்கள் அம்மா அப்பாவை பற்றி சந்தோஷமாக இருக் இருந்த பொண்ணு அங்கே போய் இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு கூப்பிட்டு என்னையை வந்து எங்கள் வீட்ல தான் இப்போ வரைக்கும் என்னையை வச்சிருக்காங்க ஒர்ரூவா செலவு இல்லாமல் ஏன் கையில் இருந்து ஒர்ரூவா காசு கூட வாங்காமல் எல்லா செலவுமே எங்கள் அம்மா தான் பார்க்கறாங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஏன் இதை நான் சொல்லுறேன்னா பெத்தவங்களை நம்பி நம்ம இருந்தோம்னா என்னைக்குமே அவங்க கைவிட மாட்டாங்க நம்மளாக ஒரு டிசிஷன் எடுத்தோம்னா அது நல்ல அது நல்லதாக இருந்தால் மட்டுமே அந்த அந்த முடிவை எடுத்து நம்ம போகணும் அப்படி இல்லையா பெத்தவங்கள்கிட்ட சொல்லி இது ஓகேவான்னு கேட்டு நம்ம முடிவு எடுக்கணும் நம்ம என்னைக்குமே பெத்தவங்களை வந்து காயப்படுத்தக் கூடாது அந்த காயப்படுத்துனோம்னா அந்த காயத்தோட வலியை நம்ம அனுபவிப்போம் அது நான் அனுபவிக்கிறேன் ஏன்னா ஏன் வீட்டுக்காரர் ஏன் மேலே பாசமாகதான் இருப்பார் ஆனால் நானும் அவனும் இப்போ வந்து அவன் அந்த வீட்டில இருக்கான் நான் இந்த வீட்டில இருக்கேன் இப்படி பிரிஞ்ச ஒரு சூல்நிலையில் இருக்கோம் அதெல்லாம் ஏன் இப்படின்னா நம்ம பெத்தவங்களுக்கு செய்யற பா பாவம் தான் அது தான் உண்மை அது மாரி யாருக்குமே நம்ம வந்து கெடுதலை நினக்கக்கூடாது அதற்கான முன்னாடிலாம் சொல்லுவாங்க நீங்கள் வந்து நீங்கள் இப்போ செய்யற தவறுக்கு வந்து பின்னாடி அனுபவிப்பீங்கன்னு அப்பிட்லாம் கிடயாது இப்போ செய்யற தவறுக்கு இப்பயே தான் தண்டனை வந்து கிடைக்கிது அது சாவோ இல்லை இதுவோ அப்பிட்லாம் கிடையாது அன்னைக்கு நம்ம இப்போ செய்யறோம்னா அதே நொடி உனக்கு அந்த தண்டனை கிடைக்கும் கர்மான்னு சொல்லுறது உண்மை தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் நல்லதே செய்யணும் அது மட்டும் இல்லை இப்போ ஏன் லைஃபை பற்றி சொல்லிவிட்டேன் வேளாங்கண்ணியை பற்றி சொல்லணுன்னா வேளாங்கண்ணியில் இருக்கிற பொண்ணுகளும் சரி பையனுகளும் சரி வேளாங்கண்ணியை விட்டுப் போகணுன்னு நினக்கவே மாட்டாங்க அதுவும் வேளாங்கண்ணி பொண்ணுங்கன்னா வேறு எந்த ஊர்லையுமே அவங்களால் போய் சர்வே பண்ண முடியாது ஏன்னா வேளாங்கண்ணின்னா ஒரு ஸ்பெஷல் எல்லாத்துக்குமே அதாவது ஆஸ்ப மருத்துவமனையில் இருந்து காலேஜ்ல இருந்து எல்லாமே எல்லாமே பக்கத்தில் இருக்கும் கோயில்லாம் எல்லாமே பக்கத்தில் அதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுமே இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமே வேறு விதமாக இருக்கும் வெளிநாட்டில இருந்து இங்கே வந்து எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க வெளிநாட்டுக்காரவங்களும் இங்கே வந்து எங்களோட ஃபங்க்ஷனை நினச்சு ரொம்ப இது பண்ணுவாங்க மாதா கோயில் இந்த மாதிரி எல்லாமே பக்கத்தில் இருக்கா இந்த வேளாங்கண்ணி விட்டு போகவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு சொல்லப்போனால் அந்தளவுக்கு ஒரு மதிப்பு மிக்கமான வேளாங்கண்ணினுதான் சொல்லலாம் அதுனாலயே எங்களுக்கெல்லாம் வேளாங்கண்ணிய விட்டு போகமுடியாது அதற்கப்றம் என்ன சொல்லுறது எங்கள் ஸ்கூல் லைஃப்லாம் சின்ன வயசுலருந்து அது ஒரு கனவு மாரி தான் இப்பயுமே நாங்கள் வளர்ந்த பிறகும் சரி அந்த ஸ்கூல் லைஃப தான் எங்கள் கண்ணு முன்னாடி இருக்கும் திரும்பி அந்த சின்னப்பிள்ளையாகவே போயிற மாட்டோம்மா அப்படின்னு ஒரு எண்ணம் ஒரு வருத்தம் இருக்காது ஒரு கள்ளங்கபடமான ஒரு மனசும் இருந்துருக்கும் அந்த அந்த மனசத் தேடி தான் எப்பயுமே போகறோம் அந்த மாரி ஒரு ஸ்கூல் பருவம் தான் எனக்கும் கிடச்சிச்சு எல்லா டீச்சர்ஸ்ஸுமே நல்லா இருப்பாங்க அதுவும் எங்கள் பிசிக்ஸ் சார் தான் சொல்லுவார் இப்போ நீ எந்த முடிவெடுக்கிறயோ அது கரெக்டாக எடுத்தால்தான் ட்வெல்த்து ஸ்டேஜ்ல சொல்லுவார் இப்ப நீ கரெக்டான முடிவு எடுத்தாதான் உன் லைஃப் நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் சொல்றதெல்லாம் உனக்கு கஷ்டமாக இருக்கும் பின்னாடி நீ வருத்தப்படுவேன்னு என்கிட்ட எங்கள்கிட்டன்னு ஏன்கிட்டன்னு இல்லை ஏன் எங்கள் என் என் வயசு பிள்ளைங்க எல்லாமே அந்த ஜெனரேஷன் படிச்சப்போ எங்கே சொல்லுவாங்க இந்த மாரி நல்ல ஒரு முடிவு எடுத்தின்னா அதை தெளிவாக எடு தெளிவு தான் முக்கியம் உனக்கு நீ எடுக்கிற முடிவில தப்போ ரைட்டோ அதை தெளிவாக எடுத்தினா நீ அதுலருந்து வெளியே வர முடியும் நீ எடுக்கிற முடிவு ஒரு வேள ரைட்டாக இருந்துச்சுன்னா உன் லைஃப் நல்லா இருக்கும் அதே நீ எடுக்கிற முடிவு தப்பாக இருந்துச்சுன்னா அந்த தப்பான முடிவில இருந்து நீ எப்படி வெளியே வரணும் அப்படின்னு எங்கள் வாத்தியாருங்க எங்களுக்கு நிறையா சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதையும் மீறி தான் வாழ்க்கை போயிகிட்டு இருக்கு ஏதோ அப்படி இப்படி ஓடிகிட்டு இருக்கு அதற்கப்றம் சொல்லணும்னு நினைச்சா நான் ஜோசப் காலேஜ்ல படிச்சப்போ படிச்சனா இல்லையான்னு தெரில டான்ஸ் கல்ச்சர்ஸ்னு நல்ல ஜாலியாக இருந்தோம் நல்லா இருக்கும் அந்த காலேஜு லைஃபு எப்படி சொல்லுறதுனா ஃபண் பண்ணிக்கிட்டு அங்கங்கே திருட்டுத்தனமாக கட் அடிச்சுக்கிட்டு வாத்தியாருங்கள்ல திட்டு வாங்கிட்டு ஜாலியாக இருக்கும் எனக்கு மேக்ஸ் வராது பெரும்பாலும் டென்த்து வரைக்கும் நல்லா ஸ்கோர் பண்ணேன் நை தொண்ணூற்றி ஏழு இந்த மாரி தான் எடுத்துருந்தேன் அதுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ என்னாணுச்சுன்னு தெரில மேக்ஸ் வரல காலேஜுலயும் வரல சுத்தமாக ஆனால் நான் காலேஜ் லைஃப் அங்கே இருந்த ஒரு வருஷம் ஜாலியாக இருந்தேன் படிப்பு தான் வரல திடீர்னு எனக்கு ஆக்சிடெண்ட்டு மட்டும் ஆகலனா நான் அங்கேயே படிச்சிருக்கலாம் அதான் சொல்லுவாங்கள்ல எது நடக்கும்னு இருக்கோ அதான் நடக்கும் நம்ம தலையெழுத்தை தலைகீழ நின்றாலும் மாற்ற முடியாது அவ்வளவுதான் அதற்கப்றம் நான் வந்து டிடிஎட் படிக்கறபோதும் ஜாலியாகதான் இருந்தேன் அதற்கப்றோம் வந்துவிட்டு இங்கே வந்து பிஎட்டு படிச்சேன் ஐசக் நியூட்டன்ல்ல ஐசக் நியூட்டனை பொறுத்தவரைக்கும் நல்லா காலேஜ் நல்ல எஜுகேஷன் இருக்கும் எதுக்கு எஜுகேஷன் இருக்கோ இல்லையோ அந்த டீச்சர்ஸ்க்கு பிஎட்டுக்கு வந்து நல்லா சே இது பண்ணுவாங்க எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க டிஎன்பிசியில இருந்து எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாரி காலேஜ் நல்ல சூப்பராக இருந்துச்சு ரெண்டு வருஷம் எப்படி போணுச்சுனே தெரில திரும்பி போனால் கூட நல்லா இருக்குன்னு தோணுச்சு அந்தளவுக்கு ஜாலியாக இருந்துச்சு எங்கள் அம்மாவை பற்றி சொல்லணுன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவும் லவ் மேரேஜு தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க அவங்களும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து தான் இந்த அளவுக்கு இருக்காங்க யாரோட உதவியும் இல்லாமல் அப்போ கல்யாணம் பண்ண நாள்லருந்து அதாவது நான் வைத் நான் கைப்பிள்ள என்னையை கூப்பிட்டுக்கிட்டு அவர் ஒரு ஒரு ஒரு ஊராக போய் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாரி கடை போட்டு வியாபாரம் பார்த்து எங்களை எல்லாம் வளர்த்தாங்க எங்கள் வீட்டில மூணு பிள்ளைங்கள் நான் ஏன் தம்பி ஏன் தங்கச்சி மூணு பேரையும் நல்லா படிக்க வச்சிருக்காங்க நல்லா படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு இருக்கோம்னா அதுக்கு நானும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான் காரணம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களுக்கு கிடைக்காத லைஃபை கூட எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க எங்கள் அம்மாலாம் வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் நல்ல துணி கூட போட்டது இல்லை பாவாடை சட்டைதான் எடுத்து தைப்பாங்க அப்பிடிலாம் எங்கள் அம்மா சொல்லி இருக்காங்க ஆனால் எங்களுக்கு அந்த வருத்தமே இல்லாத அளவுக்கு அதாவது சாப்பாட்டுக்கோ ட்ரெஸ்ஸுக்கோ இல்லை வெளியே போகறதுக்கோ இல்லை செலவுக்கு காசு கேட்டால் இதுக்குலாம் எங்களுக்கு வருத்தமே இரு இருந்ததில்லை அந்தளவுக்கு எங்கள் அம்மா அப்பா பார்த்துக்கிட்டாங்க ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு பிறந்த நாளைக்கோ சரி இல்லை கிறிஸ்மஸ் ஜனவரிக்கோ சரி ஒரு ட்ரெஸ்ன்னு எடுத்தால் நாலாயிரம் மூவாயிரம்தான் இந்த மாரி ரேஞ்சில தான் எடுப்பாங்க அந்தளவுக்கு எங்களை பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அப்பைலேருந்து இப்பயும் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க இப்பயும் என்ன நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க ஏன் லைஃப் என்னாகும் ஏதாகுன்னு நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் நான் பார்த்துக்குறேம்மா நான் செஞ்சுப்பேம்மா அப்படின்னு ஆனாலும் ஒரு கவலை அதனால் பெத்தவங்களை என்னைக்குமே கஷ்டப்பட விட்றாதீங்க அவங்க கஷ்டத்தில் நம்ம வாழவே முடியாது அது தான் உண்மையே அதற்கப்பறம் எங்கள் அப்பாவை சொல்லணுன்னா மத்த அப்பா மாரிலாம் கிடையவே கிடயாது நாங்கள் அவருக்கு பயந்ததே கிடையாது எங்கள் அம்மாக்கு கூட நாங்கள் பயப்படுவோம் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் பயந்ததே கிடையாது அந்தளவுக்கு ஒரு மனுஷன் அப்புறம் ஏன் தம்பி ஏன் தம்பியை வந்து நான் ரொம்ப தப்பாக எடுத்துக்கினேனா நான் ரொம்ப தப்பா எடுத்துக்கிட்டேன் அக்கான்னு இருக்க மாட்டுறானே பாசமாக இருக்க மாட்டுறானேன்னு ஆனால் இப்ப தான் எனக்கும் அவனை பற்றி புரியுது அதாவது நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ எனக்கு ரத்தமே இல்லை அப்போ வந்து ஏன் தம்பி தான் வந்து எனக்கு ப்ளட்டு கொடுத்து இதெல்லாம் பண்ணான் ஏன் தம்பியும் ஆஸ்பிட்டலில் ப்ளட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாமே பார்த்தாங்க இப்ப தான் அவனை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு அப்புறம் ஏன் சிஸ்டர் சிஸ்டர்னால கொஞ்சம் அக்கா தங்கச்சிங்கனாலே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அது என்னைக்குமே அந்த பாண்டிங் இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மேரி தான் எனக்கும் ஏன் சிஸ் சிஸ்டருக்கும் ஒரு பத்து வருஷம் கேப்பு அதாவது ரொம்ப ஏஜு டிஃப்ரெண்டு அதனாலயே அவள்கிட்ட வந்து நான் ஒரு அம்மா மாரி தான் இருப்பேன் அவளும் அப்டி தான் ஆனால் ஜா நாங்கள் ரெண்டு பேரும் எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிப்போம் நான் ச ஒரு விஷயத்தை சொல்லாததுனால அவளுக்கு ரொம்ப கோவம் இருந்துச்சு அதையும் தாண்டி இப்போ நல்லா இருக்கோம் அவ்வளோ தான் சொல்லப்போனால் ஃபேமிலி தான் எல்லாமே அந்த ஃபேமிலியை பார்த்து வச்சுக்கோங்க கைக்குள்ளேயே வச்சுக்கோங்க அது குருவிக்கூடுனு சொல்லுவாங்கள்ல குருவியோட குருவிக்கூடு கலைஞ்சுருச்சுனா அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுன்னு அந்த மேரி தான் காக்கா எப்படி அதோட குஞ்சுகளை வந்து பார்த்துப் பார்த்து வச்சிக்குதோ அதே மேரி தான் நம்ம அப்பா அம்மாவும் நம்ம அப்பா அம்மா அந்த அளவுக்கு நம்மளை பொத்திப் பொத்தி வளர்த்துருக்காங்க அது நம்மளுக்கு அவங்க கூட இருக்குறப்போ தெரியாது அவங்களை விட்டுப் பிரிஞ்சு அந்த ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு அந்த ஒரு நிமிஷம் இருக்குறோம்ல அதுலயே அவங்க அவங்களைப் பற்றி நம்மளுக்கு உணந்துரும் அவங்களைப் பற்றி நம்ம உணர்ந்துருவோம் அடுத்த நிமிஷம் அவங்கள தான் பார்ப்போம் அந்த மேரி தான் ஃபேமிலி லைஃபு முடிஞ்சளவுக்கு யார்கிட்டையுமே முகம் காட்டாமல் சந்தோஷமாக இருக்கணும் நம்ப எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வேணும் எல்லா உறவும் வேணும் நாளப் பின்னே நம்ப அந்த உறவோடதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் இல்லாட்டியும் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் யாரையும் பகைச்சுக்காதீங்க எல்லாரும் வேணும் எல்லாரும் உங்கள் கூட இருக்கணும் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டோம் அந்த அவங்க பக்கத்தில் உள்ளவங்க நீங்கள் பழகிருக்குறவங்க உங்கள் உறவு தான் உங்களுக்கு வந்து அப்போ தொணையாக இருப்பாங்க அதனால் அவங்கள்ட்டெல்லாம் முகங்காட்டக் கூடாது எந்தளவுக்கு பொறுமையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்ன்னு சொல்லுவாங்க அந்த மேரி தான் அதற்கப்பறம் ஏன் ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டா நான் வந்து ரொம்ப கஷ்டம் எப்படின்னா எங்கள் அம்மா அப்பா கூட சேர்ந்து நானும் கஷ்டப்பட்டுருக்கேன் இட்லிக்கடை போட்டு அந்த மாரி ரொம்ப கஷ்டப்பட்டோம் எங்கள் வீட்லையும் இப்பயுமே சொல்லுவாங்க பெரிய பிள்ளதான் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுனு அதனாலயே என்னமோ தெரியாது ஏன் வீட்டுக்காரருக்கு என்னையை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு ஆசை ஆனால் ஏன் மாமியாரால தான் நான் வந்து இப்போ எங்கள் அம்மா வீட்டில இருக்கேன் அவன் வந்து என்ன ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டான் எப்படி சொல்லுறதுனா பொண்டாட்டி அப்படின்னு தாண்டி அவன் வந்து என்னையை அவனுக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷல் அப்டிதான் என்ன வச்சுக்கிட்டான் எல்லா விதத்துலையும் என்ன பார்த்து பா அப்படியே இது பண்ணிக்கிட்டான் நான் கன்சிவாக இருக்குறப்போ என்னையை அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டான் ஒரு யாருமே இல்லை அப்போ எங்கள் வீட்லலாம் பேசாமல் இருந்தாங்க அதனால் அவர் மட்டும்தான் சி ஹாஸ்பிட்டலில் இருந்து பக்கத்தில் பாத்துக்கிட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் நாங்கள் அந்த ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் திரும்பி கிடைக்காதா அப்படின்னு இருக்கும் அதை மாரி நாங்கள் லவ் பண்ணுறப்பையும் சரி நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் எனக்கு என்னன்ன வேணும் அப்படின்னு தேடித் தேடி எல்லாமே செஞ்சான் அந்த மாரி ஜாலியாக இருந்துச்சு ஒன்று நல்ல ஹஸ்பண்டுன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு இருக்கும் அப்புறோம் இப்போ எனக்கு ஒரு பையன் இருக்கான் அழகான பையன் அல நல்லா இருக்கு ஏன் ஃபேமிலியும் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டத்தையும் தாண்டி தானே லைஃப்னு சொல்லுவாங்க வாழ்க்கனா கஷ்ட நஷ்டம் இருக்கணும் அது சொல்லுவாங்கள்ல கஷ்டப்படுறவங்களுக்குதான் கஷ்டம் ந நிறைய வருன்னு அந்த கஷ்டத்துலருந்து நம்ம எந்தளவுக்கு வெளிய வர்றோமோ அது தான் நம்மளோட வெற்றின்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த கஷ்டத்தை தாண்டி ஒரு லைஃப் இருக்கு கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் என்னைக்குமே அந்த கஷ்டத்துலருந்து வெளியே வந்து ஒரு அழகான லைஃபை தேடிக்கணும் நம்ம இருக்கிற இடத்த சந்தோஷமாக வச்சுக்கணும் இந்த மேரி தான் ஏன் லைஃபு இருந்துச்சு சொல்லப்போனால் ஃப்ரெண்ட்ஸும் சரி ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு வந்து நல்லா இருக்கும் நான் யார் கூட இருந்தாலுமே சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அந்த மேரி தான் இருப்பேன் அதனாலயே மோஸ்ட்லி எல்லாருக்கூடயுமே ஜெல் ஆயிடுவேன் அந்த மாரி தான் ஜாலியாக இருந்துச்சு அதற்கப்பறம் சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டுனா ப்ரின்ஸி சோஃபியான்னு அவ மன் மன்னார்குடியில் இருக்கா பிஎட்டு ரெண்டு பேரும் ஒன்னாக படிச்சோம் அப்போ வந்து ரொம்ப க்ளோஸ் அவ எனக்கு நான் இல்லாம அவ அதாவது ஏன் புக்குல அவ புக்குல ஏன் பேரும் ஏன் புக்குல அவ பேரும் எழுதி வைக்கிற அளவுக்கு க்ளோஸ் அந்தளவுக்கு ஜாலியாக இருப்போம் இது மாதிரி டான்ஸு பாட்டு எல்லாமே வந்து ரெண்டு பேரும் ஒன்னாகதான் பார்ப்போம் ஒன்னாகதான் இருப்போம் டான்ஸ்னா ரெண்டு பேரும் ஒன்னாகதான் ஆடுவோம் ப்ராக்டிஸே பண்ணிருக்க மாட்டோம் ஆனால் நான் போடுற ஸ்டெப்பை அவ போட்டுருவா அப்படியே மிங்கிள் அப்படியே ஈச்சா இருக்கும் பார்க்குறதுக்கு நான் போடுற ஸ்டெப்பை அவ போடுவா அந்த மேரி தான் அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் சொல்லப்போனால் எங்கள் தாஸ் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு பிஎட்டில ஸ்ட்ரிட்னா நல்லா பேசுவார் நிறைய நிறைய அரசியல் பற்றி சமூகம் பற்றி இந்த சமூகத்தில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவார் அவருக்கு வந்து க அரசியல்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த அரசியல் இப்போ தப்பாக இருக்கறது தான் அவருக்கு பெரிய விஷயமே அவர் டிஸிப்ளீனாக இருக்கணும் அப்படின்னு பாப்பார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அதே அளவுக்கு ரொம்ப ஜாலியாக இருப்பார் ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷனா பார்க்கணும் சில பேர்லாம் சொல்லுவாங்க பொண்ணுங்கள் எல்லாம் டான்ஸ் ஆடுனா தப்பாக பேசுவாங்கன்னு ஆனால் அந்த மனுஷன் சொன்ன ஒரே வார்த்தை பொண்ணுங்க டான்ஸ் ஆடுங்க ஜாலியாக இருங்க டான்ஸு டான்ஸா மட்டும் பாருங்கம்மா ஏம்மா அவங்களோட உடம்ப வச்சு தப்பாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்ன மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை ஏன்னா ஒருத்தவங்களுக்கு இதுதான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து அவங்கள உயர்த்திக் காட்டுவார் எங்களை ரொம்ப பாத்துக்கிட்டார் ஜாலியாக இருந்துச்சு அந்த ரெண்டு வருஷம் அந்தளவுக்கு அரசியலைப் பற்றி ஏன் அவருக்கு பிடிக்கலன்னு கேட்டால் அவர் சொல்லுற ஒரே வார்த்தை இது தான் இங்கே எதுவுமே கரெக்டாக இல்லை கரெக்டாக இருக்கணுன்னு இருக்கறவங்களை கூட மாற்றிட்ற மாரி ஒரு அரசியல் தான் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லுவார் அந்த மனுஷன் எங்கள்கிட்ட நல்லா இந்த மாதிரி ஒரு சமூகம் சார்ந்த ஒரு இதெல்லாம் சொல்லிருக்கார் அதனால் அவர் வந்து என்னைக்குமே எங்கள் மனசில் ஒரு இப்படி இருப்பார் அதனால் ஏன் லைஃப் இவ்வளவு தான் போயிகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியல வாழ்க்கை வந்து பத்து நிமிஷத்தில எல்லாம் சொல்ல முடியாது நிறைய இருக்கு அந்த வாழ்க்க சொல்லப்போனால் வாழ்க்க போயிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம மண்ணுக்குள்ளே போகற வரைக்கும் நம்ம மண்ணுக்குள்ளே போன பிறகும் நம்மளை பற்றி பேசுறது தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அந்த மேரி தான் ஜாலியாக இருந்துச்சு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் எங்கள் அம்மா அப்பா கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அதே மாரி நீங்களும் எல்லாரும் அம்மா அப்பாவை மதிச்சு நல்லா இருக்கணும் அவ்வளவு தான்